கிரங்கள்னு பார்த்தோனா ஒன்பது கிரகங்கள்ருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அப்படின்ட்டு பல கிரகங்கள்ருக்கு அதில் அதிகமாக நாங்கள் பார்க்குறது வந்து விண்மீன்கள் தான் பார்போம் வேற ஏதுவும் பார்த்ததுல்ல நிறைய சோர்ஸ்ஸலாம் நடக்கும் சூரியன் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோக்கு வாழ முடியாது வாழ முடியாது